சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பத்தூருக்கு பக்கத்தில் உள்ள வேட்டங்குடி அப்படிங்குற ஊரில் நிறையா வெளிநாட்டு பறவைகளெலாம் வரும் அந்த பறவைகள வந்து நாங்கள் பார்க்க போவோம் அங்கே வந்து தீவாளியில் கூட வெடி வெடிக்காமல் ரொம்ப அமைதியாக பறவைகளெலாம் வருதேங்கிறதுக்காண்டி மா அந்த ஊரை மாசுபடுத்தாமல் மேலும் எந்த சத்தமுமே இல்லாமல் ரொம்ப அமைதியாக வச்சுருக்காங்க இது மாதிரி இயற்கையை காதலிக்கற ஊராக வேட்டங்குடி இருக்குது அங்கே நம்ம வந்து நிறையா வெளிநாட்டு பறவைகளை பார்க்கலாம் அதேமாதிரி இங்கே உள்ள இங்கே கூட வந்து காகம் அப்புறோம் நிறையா மயில் கூட பார்க்கலாம் கிளிகள் அதுமாதிரி நிறைய பறவைகள் வரும்